என் பெயரு இந்திரா நான் வந்து பெரம்பலூர் ஹோப் டிரஸ்டில் வந்து கம்ப்யூட்டர் ட்ரைனராக இருக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சினிமா அதுவும் குடும்பப்பாங்கான சினிமா படங்கள் அதுவும் என்னுடைய ஃபேமிலியோட தேட்டருக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும் அது வந்து சண்டே சண்டே தான் ஏன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால சண்டேல தான் எனக்கு லீவு இருக்கும் என் குழந்தைங்களோட போய் பார்க்க போவேன் எனக்கு வந்து மிகவும் பிடித்த நடிகர் வந்து கேப்டன் விஜய்காந்த் அவரை ஏன் அப்போயிலேருந்து பிடிக்குன்னா அது என்னென்னு தெரில சின்ன வயதுலேருந்தே எனக்கு வந்து அப்போலாம் வந்து திரை டிவி வந்து இப்போ தான் வீட்டு வீட்டுக்கு டிவி கையில் மொபைல் அப்போலாம் வந்து சின்ன டிவி தான் எல்இடி இந்த மாதிரி ஸோ ஒனிடா இந்த மாதிரி டிவி தான் எங்கே விஜய்காந்த் படம் போட்டாலும் அங்கே போயிடுவோம் ஏன்னா அது என்னென்னே என்ன சொல்கிறது தெரில அந்த வயசுக்கு அப்போ ஏன்னா விஜயகாந்தோட படம் வந்து கேட்டால் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அவருடைய ஹேர் ஸ்டைல் அவருடைய ஸ்பீச்சு அவருடைய பேச்சு எல்லாமே பிடிக்கும் அப்போ அவருடைய படங்கள் எடுத்துக்கிட்டீங்கனு வச்சிக்குங்களேன் கண்ணு பட போகுதே என் ஆசை மச்சான் செந்தூரப் பாண்டி செந்தூரப் பூவே கரிமேட்டு கருவாயன் நிறைய படம் எண்ணிக்கிட்டே போகலாம் அவருடைய படங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவருடைய ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு இதை வந்து குறிக்கும் ஒரு கிறிஸ்டின் மதத்தையோ இல்லை ஒரு முஸ்லீம் அது எந்த மதத்தையும் சார்ந்து இல்லை எல்லாரும் மனுஷன் சாதி தான் சொல்ல அந்த ஒரு வார்த்தை அவரு மட்டும் தான் சொல்லுவாங்க வேற எதுவும் இல்லை அதே மாதிரி குடும்பம் எந் என் ஃபேமிலியோட பார்த்தோம்னா அந்த படம் வந்து சே அறுவறு அப்படிங்கிற மாதிரியே இருக்காது குடும்பத்தோட பார்த்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சந்தோஷமாக வரலாம் ஏன்னா அதில் காமெடி இருக்கும் சாங்ஸ் இருக்கும் ஒரு கதை வந்து அதை எதைய உணர்த்துகிறது அப்படிங்கிறது நம்ம குழந்தைகள்ட்டையும் அத சொல்லி வளர்க்கலாம் இந்த மாதிரி சார் இந்த மாதிரி பண்ணிணாங்க இந்த மாதிரி சொன்னாங்க அப்ப்படிங்கிறது அதே மாதிரி ரமணாவில் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள டயலாக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ரமணாவில் ரொம்ப பிடிக்கும் மாணவர்களை ரொம்ப ஊக்குவித்து படித்து இது பண்ணி சொல்லுவார் அது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து அவங்களுக்கு ஒரு அவர் படத்தை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஒரு கருத்தையும் அவர் மூலிமா நம்ம நிறையா உணர்த்துவார் அந்த இதில் ஒவ்வொரு இதுவும் நம்ம தன்னை சார்ந்து நம்மளால் முடிஞ்சத ஏதாவது ஒரு ஹெல்ப்பு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு டிரஸ்ட்டு மூலிமா நான் வேலை பார்க்கறதுனால என்னால முடிஞ்ச என்னுடைய சுற்றில் உள்ள ஏகப்பட்டவங்க இந்த மாதிரி க கணவனால் கைவிடப்பட்டவங்க ஏன் நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கீங்க படிப்பு ஏறலேன்னா பரவாயில்ல வாங்க உங்களுக்கு ஒரு கை தொழில் கத்து கொடுக்குறோம் சரி இங்கே இருக்குது அலுவலகம் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தையல் மெஷின் சொல்லி கொடுக்கறது ஆரி போடுறது அதன் மூலிமா அவங்க வந்து ஒரு துணி தைச்சி கொடுக்குறாங்க அதன் மூலிமா ஒரு வருமானத்தை பார்த்து அப்போ அவங்க வந்து அந்த அக்கா சொல்கிறாங்க பாப்பா நீ சொன்னதுனால தான் அங்கே போய் நான் கற்றுக்கிட்டேன் அதன் மூலிமா எனக்கு ஒரு வருமானம் இது அப்போ என்னுடைய குடும்பம் வந்து சாப்டுதுன்னா நீ சொல்லி கொடுத்ததுனால தான் நீ போய் அந்த இடத்த காட்டினா நான் அந்த தையல் கற்றுருக்க மாட்டேன் ஒரு தையல் தைச்சுனாவே இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ்னாவே ஐம்பதுரூவா மினிமம் குரும் கிராமத்தில் எண்பதுரூவா இது பண்ணுறாங்க அந்த ஒரு எண்பதுரூவா ஆனது இன்றைக்கி நீ சொல்லிக் கொடுத்த நீ போய் அந்த இடத்த காட்டலன்னா எனக்கு தெரியாது இதன் மூலிமா தான் நான் வந்து என்னுடைய குடும்பம் வந்து சாப்பிடுதுன்னா அது ஒன்னை நம்பி தான் நீ சொன்னதுனால தான் அந்த ஒரு வார்த்தை யாருடைய இது வந்ததுனா எனக்கு விஜயகாந்த் சார்ரு உள்ள டயலாக்கு அவருடைய பரு படம் வந்து எந்த கருத்தை உணர்த்துது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன் அப்போ இதுவரையும் எனக்கு வந்து என்னால் என்ன முடியுதோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஊரைச் சார்ந்து என்னால் முடிஞ்சத நான் சொல்கிறேன் அதே மாதிரி கம்ப்யூட்டரில் ஏதாவது டௌவுட்டு எனக்கு என்ன தெரியுதோ வாங்கடா நான் சொல்லித் தரேன் என்னுடைய பசங்களுக்கு எல்லாமே சொல்லித் தரேன் கம்ப்யூட்டர் இதுலருந்து எனக்கு என்னால் என்ன தெரியுமோ நான் கற்ற கல்வி வந்து எல்லாத்துக்கும் நான் வந்து பயன்படுற மாதிரி சொல்லி கொடுக்குறேன்